மிஸ்ஸுங்களா மீனா மிஸ்ஸுங்களா சாயோட அம்மா பேசுகிறேன் யூனிட் டெஸ்ட்டு அவ எப்படி பண்ணுனா என்னால் பேரண்ட்ஸ் மீட்டிங் வர முடியல ஆ ஆ ஆனால் வீட்டில் ஆ வீட்டில் வந்து அவ சுத்தமாக படிக்கிறதே கிடையாது விளையாண்டுட்டே இருக்கா அடங்கவே மாட்டேன்றா ஸ்கூலுக்கு வந்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா அமைதியாக ஆனால் இங்கே வந்தால் அடங்க மாட்டேன்றா ஸோ நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுறிங்க மிரட்டி அனுப்ச்சிவிடுங்க அவளை வந்து நல்லா படிக்கணும் ஃபோன் பார்க்கக் கூடாது அப்படினு

ஆ ஹோமர்க்லாம் அதெல்லாம் வந்தோன்னே கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு எழுதிவிடுவா எல்லா வ ஒர்க்கும் முடிச்சிவிடுவா வந்தோன்னே ஆனால் வந்து சொல்லுற பேச்சை கேட்க மாட்டுறா அடங்க மாட்டேன்றா சா சரியாக சாப்பிட மாட்டேன்றா வெறும் இந்த பிஸ்கெட்டு சாக்லேட்டு அந்த மாரி தான் சாப்புன் சாப்பிட்றேன் அப்படினு சொல்லுறா வேறு எதுவும் ஒரு ஹெல்தி ஃபுட்டு ம் ம் ம் ஆமாம் மேம் நாங்கள் ரொம்ப முக்கியமான வேலைக்கு வெளியூர்க்கு போயிவிட்டு வந்தோம்

ஆ கொஞ்சம் வந்து அவ ஹெல்தியான சாப்பாடே சாப்பிட மாட்டேன்றா கூ வீ ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்ச்சிவிட்றேன் ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்தியாக ஆனால் அதை பாதி பாதி எடுத்துகிட்டு வந்துடுறா சாப்பிட மாட்டேன்றா எனக்கு இது பிடிக்கல இது பிடிக்கல வேணான்னு சொல்லி வச்சிடுறா

சரி அப்புறம் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்ஸு அந்த மாரிலாம் அவளை கொஞ்சம் இது கலந்துக்க சொல்லி கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க மேம்

அவ அந்த யோகா மாதிரிலாம் நல்லா செய்வா விளையாடு நல்லா விளையாடுவா ரன்னிங் நல்ல ஓடுவா வேகமாக ஓடுவா ஓடிட்டே தான் இருப்பா வீட்டில் ஃபுல்லாக நடந்து நடக்க மாட்டா ஓடிட்டே இருப்பா ம் இப்ப தான் கொஞ்சம் அந்த மிஸ் வந்து எங்களை அதில் விளையாட கூடாதுன்றாங்க இதில் விளையாட கூடாதுன்றாங்க கீழேயே விளையாட சொல்லுறாங்க அப்படினு சொல்லிகிட்டே இருக்கா கொஞ்சம் எதாவது ம் ம் சரிங்க ஆ ஆ வேறு அவளுக்கு கொஞ்சம் ஹேண்ட்ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் மாற்றுங்க நானும் வீட்டில் கொஞ்சம் சொல்லிருக்கேன் இன்னும் கொஞ்சம் அழகாக எழுத வைங்க மேம் ஃபோர் ஏ ஆ ஃபோர் லைன் ஃபோர் லைனில் எழுதும் போது கொஞ்சம் அழகாக இருக்கு இப்போ சிங்கிள் லைன் நோட் கொடுத்துட்டிங்களா அதில் கொஞ்சம் அப்படியே குட்டி குட்டி குட்டி குட்டியாக எழுதுறா ம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சுன்னா நல்லாருக்கும் சொன்னால் நான் இப்டி தான் எங்கள் மிஸ் இப்படிதான் எழுத சொன்னாங்க குட்டியாக எழுத சொன்னாங்க அப்படினு சொல்லுறா கொஞ்சம் பெருசாக எழுதுனா எங்கள் மிஸ்ஸு இப்டி தான் சொன்னாங்க நான் இப்டி தான் செய்வேன் அப்படினு சொல்லி சொல்லுறா ஆ கண்டிப்பாக வரேன் வரேன் மேம் ம் தேங்க் யூ மேம் பாய்